ஹலோ லட்சுமி ஹோட்டலுங்களா நான் உங்கள் ஹோட்டலில் ஃபுட் ஒன்னவருக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிருந்தேன் ஒன்னவரில் டெலிவரியாகுன்னு நீங்கள் சொல்லிருந்திங்க பட் இன்னும் டெலிவரி ஆகல ஒன்னவர்க்கு மேலே ஆகுது டெலிவரி மேனுக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்குறாங்க நானும் நாலஞ்சு டைம் கால் பண்ணி பார்த்துட்டேன் அதனால் தான் உங்களை கேட்டுப்பார்க்கலாம் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லி கூப்பிட்ருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கறது ஓகே தான் பட் நாங்கள் எவ்வளோ நேரம் வெய்ட் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கறதில்லை எனக்கு மறுபடியும் ஃபுட்டை ஆர்டர் பண்ணுங்கள் இல்லைனா இப்போ ஆடரை நான் கேன்சல் பண்ணிருவேன் எதுவாக இருந்தாலும் நீங்களே செக் பண்ணிப் பாருங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ்பிலிட்டி தானே எல்லாமே நாங்கள் உங்களை நம்பி தானே ஆர்டர் பண்ணுறோம் ஃபுட்டு இப்போலாம் ஆல்ரெடி எல்லாம் பசியாக இருக்காங்க குழந்தைங்க நாங்கள் ஆர்டர் பண்ணி டூ ஹவர்ஸ் ஆகுது எனக்கு சீக்கிரமாக செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இல்லேனா வேறு ஆட்ராவது பண்ணிக்கிறேன் வேறு பக்கம் செக் பண்ணிப் பாருங்கள்